இப்போ வந்து எப்புடினா மயிலாடுதுறை டிஸ்ட்டிக்கில் பிளேகிரௌண்டில் வந்து இப்போ கிட்டிப்புள் விளாண்டாங்கனா அந்த கிட்டிப்புள் வந்து இன்னொருத்தங்களும் பாக்குவாங்க அந்த சின்ன பசங்க அதை பார்த்து அதுலேருந்து கற்றுப்பாங்க அதுலேருந்து வந்து கற்றுக்கிட்டு தான் இதை பண்ணுவாங்க இது வந்து எப்புடினா அந்த சின்னப் பசங்க வந்து விளையாடுறது வந்து பார்த்து அதுக்கப்புறம் கற்றுப்பாங்க அந்த கற்றுக்கிட்டதுனால தான் இப்போ வந்து தலைமுறை தலைமுறையா ஒரு விளையாட்டுனா வந்திருக்கு இந்த விளையாட்ட அப்படி தான் கற்றுப்பாங்க